இந்தியாவில் கல்வி முறைனு எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் மனப்பாடம் பண்ணுற மாதிரியான ஒரு பாடப்பகுதி தான் இருக்குது மற்ற நாடுகளோடு ஒப்பிடும் போது அது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அது எப்படினா நடத்தும் போதே மனசில் புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு பாடப்பகுதி இந்தியாவில் கிடையாது முக்கியமாக தமிழ்நாட்டுல அது கிடையாது நடத்திட்டு இருக்கும் போதே மனப்பாடம் பண்ணுற மாதிரியான ஒரு அதாவது மனசில் வாங்கிக்கிற மாதிரியான ஒரு பாடம் கிடையாது படித்து அதை வரி வரி வரியாக அப்படியே மனசில் ஏற்றி அதுக்கான அர்த்தம் புரியாமயே கூட பசங்க வந்து அந்த பரீட்சையில் எழுதுறதை கூட நிறையா நடைமுறையில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது எப்டி நிவர்த்தி செய்யலாம் எப்படி நிவர்த்தி செய்யலாம் அப்படினா ஆசிரியர்களுக்கான ஒரு புரிதல் வேணும் இதை நம்ம நடத்தும் போது எப்படி நடத்தினா பசங்களுக்கு புரியும் அந்த வயசில் அந்த பசங்களுக்கு எப்படி புரிய வைக்க முடியும் அதாவது சில பசங்கள் நல்லா படிக்கிறவங்க இருக்காங்க சில பசங்கள் நல்லா விளையாடுவாங்க படிப்பில் நாட்டம் இருக்காது எல்லா பசங்களுக்கும் போய் சேருகிற மாதிரியான படிப்பை எப்படி நம்ம கொடுக்க முடியும் அப்படினு ஆசிரியர்களுக்கான ஒரு புரிதல் இருக்கணும் அதனால் ஃபஸ்ட்டு ஆசிரியர்கள் புரிஞ்சுக்கணும் அதில் தான் நிவர்த்தி நம்ம பண்ணணும் அப்படினா நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறத விட ஆசிரியர்களுக்கு தான் சொல்லி கொடுக்கணும் இந்த முறையை மாற்றணும் அப்படினா ஆசிரியர்களுக்கான ஒரு குழு அமைத்து அவங்களுக்கு ஒரு அந்த பாடத்திட்டத்தை எப்படி நடத்தணும் அப்படிங்கிற பயிற்சியை வந்து ஆசிரியர்களுக்கு கொடுக்கணும் நம்ம